இப்போ ஆக்ஷுவல்லாக ஒரு காட்டுக்கு போகும் போது ஒரு வுட் பீக்கர் வந்து நம்ம லெசனில் சின்ன வயசில் இருந்து படிச்சுகிட்டே இருந்திருப்போம் ஆனால் எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதை எப்படியாவது நம்ம பார்த்துற மாட்டோமா அப்படினு அதுக்கு அப்புறம் ஒரு மரத்தில் வந்து அது துளையிட்டுகிட்டு இருந்துச்சு அப்போது வந்து எனக்கு அப்போது போய் நான் கூகுள்லெல்லாம் சர்ச் பண்ணி பார்க்குறேன் ஒகே இது தான் வுட் பீக்கரா ஒகே அப்படினு சொல்லிட்டு ஒகே நம்மளுடைய ஆசை நிறைவேறிடுச்சி அப்படினு சொல்லி நான் பார்க்குறேன் பார்க்கும் போது என்னோடய அருகில் இருக்குது ஆனால் நான் இது இது துன்புறுத்தாமல் நம்ம ஏன்னால் துன்புறுத்துனால் அது ஓடிவிடும் அப்படினு சொல்லி நான் பொறுமையாக சைலெண்டாக மெல்ல மெல்ல அடியெடுத்து வெச்சு நான் அது கிட்டக்க போய் பார்க்குறேன் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிலியராக வேணும் அப்படினு ஒரு பைனாகுலர் யூஸ் பண்ணி அதோடய அந்த மூக்கு கொத்தும் போது அதோடய அழகு திரும்பி திரும்பி திரும்பி திரும்பி பார்த்துட்டு அது தலைக்கு மேலே உள்ள அந்த கொண்டை ஆகட்டும் அவ்வளோ ஒரு அழகு